நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிறப்பு விஷயத்தை பத்திதான் நான் இப்போ சொல்லப் போகிறேன் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவன் கோயில் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற சிவன் கோயிலை பத்திதான் நான் சொல்லப் போகிறேன் இது எப்போ கட்டப்பட்டுச்சுனா கிபி பதினோறாம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டுச்சு பாலா டைனஸ்ட்டிங்கிற பாரா வம்சத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டுச்சு இது கங்கையை சார்ந்த அரசாட்சியை வீழ்த்தி அங்கே இருந்த கிரானைட் என்ன அதாவது கருங்கற்களால் கோபுரம் கட்டப்பட்டதனால் கங்கை கொண்ட சோழபுரம் என பேர் வெச்சாங்க இது இந்தக் கோயிலை கட்டி முடிக்க ஒன்பது ஆண்டுகள் ஆச்சு இந்த யுனெஸ்கோவால் இதை உலகப் பாரம்பரியச் சின்னமாக ரெண்டாயிரத்து நாலில் அறிவிச்சாங்க இது உள்ளார பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பலிபீடம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி இருக்கும் இந்த நந்தி சுதை சிற்பங்களால் கட்டப்பட்டுச்சு அதாவது சுதை சிற்பம்ன்னா என்னென்னா செங்கல் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு அர்த்தம் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா இருபது அடி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட விமானம் மொத்தம் இதில் மூணு வடிவம் இருக்கும் அதில் மொதல் வடிவம் கீழே பார்த்தீங்கன்னா மூன்று தளம் இருக்கும் அது சதுர வடிவத்தில இருக்கும் அடுத்தது மேல் மேல் தளம் பார்த்தீங்கன்னா எட்டுப் பக்கம் கொண்டதாக இருக்கும் அதுக்கு இது மேல் வந்து உருண்டை வடிவத்தில் சிகரம் இருக்கும் இந்த விமானத்தை சிவலிங்க வடிவம்னு சொல்வாங்க ஏன்னா ஷிவலிங்கத்திலேயும் இதே ஷேப் தான் இருக்கும் அதனால் இதை ஷிவலிங்க விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அடி உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுவத்தேழடி அடுத்தது கருவறைலையும் பார்த்தீங்கன்னா பதினோரு அடியில் ஒரு சிவலிங்கம் இருக்கும் அடுத்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கலியுகப் பெருமாள் கோவில் இந்தக் கோவில் பார்த்தீங்கன்னா இரநூற்றைம்பது வருஷம் பழமையானது சித்திரை மாதத்தில் இங்கே தேர்த் திருவிழா நடக்கும் இங்கு நாங்கள் சுற்றுவட்டாரத்தில் கிராமங்கள்லிருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்லிருந்து இங்கே வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அடுத்தது எங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கனிம வளம் நிறைஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் பாஸ்பேட் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் இந்த சிமெண்ட் தயாரிக்கத் தேவையான இந்த இரண்டு பொருள் எல்லாம் கிடைக்கறதுனால இங்கே இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டை சிமெண்ட் சிட்டினு சொல்லுவாங்க அடுத்தது ஜெயங்கொண்டத்தில் என்ன கனிம வளம் கிடைக்குன்னா பழுப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்கும் அடுத்தது எண்ணெய் பொருட்களும் அடுத்தது விவசாயம் சார்ந்து பார்த்தீங்கன்னா முந்திரி அதிகமாக விளையும் அடுத்தது அகழ்வாராய்ச்சினு பார்த்தீங்கன்னா இங்க தாடை மீன்கள் சம்மந்தமாக அதேபோல டைனோசர் முட்டை முதுகெலும்புள்ள விலங்குகளோட எலும்புக்கூடு இங்கே நிறைய அதிகமாக கிடைச்சிருக்கு இந்த தொல்பொருளுக்கு ஆராய்ச்சியில் கிடைச்சது எல்லாத்தையும் கீழப்பழூவூரில் இருக்கக்கூடிய புதைப்படிவ அருங்காட்சியகத்தில் ரொம்ப ஸேஃப்பாக வெச்சு பாதுகாத்திருக்காங்க அடுத்தது கரைவெட்டி சரணாலயம் இது வந்து அக்டோபர் டு மே மாதம் வரைக்கும் இந்த ஏரியில் நிறைய தண்ணீர் இருக்கும் பல நாடுகளிலிருந்து இங்கே வந்து நிறைய பறவைகள் வண்ண வண்ணப் பறவைகள்லாம் நிறைய வரும் நாங்களுமே அடிக்கடி இந்த அக்டோபர் டு மே மாதம் அதுவும் குறிப்பாக மே மாசத்தில் லீவில் நான் பல தடவை போயிட்டு வருவோம் எங்கள் ஊரிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தான் இருக்கு ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அடுத்தது இங்கே பல நாடுகள்லிருந்தும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டர்கள் நிறைய வருவாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு சென்ட் பண்ணுவாங்க அடுத்தது ஏலாக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அடைக்கல மாதா கோவில் இது ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தது இதில் வந்து ஐம்பொன்னாலான மாதாவோட செலை வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க அடுத்தது அணைக்கரை டேம் இது வந்து கொள்ளிட ஆற்றின் கரையில் இருக்கு இந்தச் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய வயல்களுக்கும் இந்தப் பாசன வசதி தான் அதிகமாக பயன்படுது அடுத்தது பலந்துறை டேம் இது வந்து வெள்ளாற்றின் ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மொத்தத்தில எங்கள் அரியலூர் கிராமம் வந்து கனிம வளங்களையும் சரி விவசாயம் சார்ந்த நிலம் கனிம வளங்களையும் சரி நிறைய பெனிஃபிட்டாக இருக்கு இங்கே வந்து எல்லாருக்குமே எப்போது வேணாலும் பகல் நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸும் திறக்கப்பட்டு இருக்கும் மூணு மக்கள் வந்து கோவில்களில் மட்டும் அனுமதி பெறணும் மற்ற நேரத்துலலாம் வந்து டோக்கன் வந்து வாங்கிட்டு நம்ப எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் காலையில் ஒன்பது மணிலிருந்து சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ப எப்போ வேணாலும் போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் மக்கள் அடிக்கடி இங்கே வந்து போய்ட்டு வருவாங்க அதுவும் கோயில் சார்ந்த இடங்களுக்குலாம் ந திருவிழா நேரத்திலெலாம் அடிக்கடி போயிட்டு வருவாங்க